எங்கள் பகுதிகள்ல நிறைய வந்து பின்னல் தையல் அதெல்லாம் நிறைய நான் படி அங்கே தஞ்சாவூர் ஹவுசிங் வீட்டில இருக்கும்பொழுதே நா நெறையா தையல்லாம் கத்துருக்கிறேன் அந்த தையல்ல வந்து பார்த்திங்கனாக்கா பாரம்பரிய உடையை உருவாக்கனால் முயற்சி செஞ்சிருக்கோம் நாங்களே இப்போ பிள்ளைங்களுக்கு சட்டை பாவாட அந்த மாதிரியெல்லாம் டிராயர் இது போல் இதெல்லாம் வந்து நம்ம உடைகளை தைச்சி பிள்ளைங்களுக்கு போட்டுவிடணும் அப்படின்ட்டு பாரம்பரியமாக செய்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கோம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அதை வந்து பாரம்பரியமாக செய்கிறதுக்கு இருக்கிறாங்க ஆனால் பா இப்போ வந்து ரெடிமேடாக எடுக்கிறதுனால இப்போ கொஞ்சம் குறைவு தவிர மற்றபடி பாரம்பரிய உடையை உருவாக்க நாங்களும் முயற்சி செஞ்சிருக்கோம் அது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு உடுத்தியும் இருக்கோம் பார்த்துருக்கோம் அந்த பின்னல் வேலைகள் எம்பிராய்டு போட்டு துணியில அந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சி கொடுக்குறது அதெல்லாம் நாங்கள் உருவாக்க முயற்சி செய்து பார்த்துருக்குறோம் நல்லா பலனும் கிடச்சிருக்கு அது மாதிரி ந பிள்ளைங்க விரும்பி போட்டுப்பாங்க அப்புடிலாம் அது மாதிரி உண்டு தேங்க் யூ